ஏற்றுமதி வரி இறக்குமதி தண்ணீர் வரி வீட்டு வரி இது போல நிறைய வரிகள் இருக்கு இதில் வந்து நம்ப எந்த பொருள் வாங்குனாலும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இது போல வரிகள் போட்டு அது அந்த பொருளுக்கான மதிப்பு வேறு வில வேறு ஒன்று போட்டு ஜிஎஸ்டினு வ க இத போல வாங்கறாங்க வரி வாங்கறாங்க இதனால வந்து ரொம்ப சிரமமாகருக்கு எந்த பொருள் வாங்குனாலும் இது போல போட்டாக்க ரொம்ப கஸ்டோதான் நம்ப அடுத்த வேறு ஒரு பொருள் வாங்குறதுக்கே நம்மளுக்கு வந்து சரி எப்படி வாங்கறது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நல்லா இருக்கும்